இப்போது பேங்குக்கு பர்ஸ்னலா ஒரு லோனு வாங்குணுன்னு போனா புரொசிஜர்லாம் கேக்குறாங்க ஆதார் கார்டு ஒர்ஜினலா பேன் கார்டு ஒர்ஜினலா வீடு சொந்த வீடா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் பர்ஸ்னல் லோனுக்கு சா இது பண்ணுறாங்க தகுதியாக இருக்கேனா அப்படிலாம் பார்த்துட்டு தான் லோனுக்கு சேங்க்ஷேன் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒர்ஜினலாக காமித்தத்துக்கு அப்புறந்தான் லோனு லோன் சேங்க்ஷன் பண்ணி பேங்க் மேனேஜரை பார்த்து எவ்வளோ கட்டணும் எ மாத மாதம் எவ்வளோ கட்டணும் ரெண்டு வருஷத்துக்கா மூணு வருஷத்துக்கான்னு கேட்டுக்கிட்டு லோனு அப்புறமாக தான் க்ரெடிட் பண்ணுவாங்க க்ரெடிட் பண்ணினோனே மாத மாதம் இவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இப்போ கட்டிரணும்